எனக்கு இந்த உலகத்தில் எங்ககேயாவது ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னனா அது என்ன இடம்னா கேதார்நாத் அப்படிங்கிற இடம் தான் அது வந்து ஏன் அப்படின்னனா அது வந்து எனக்கு ரொம்ப அது பிடிச்ச எடம் அங்க வந்து சிவன் கோவில் வந்து இருக்குது அந்த அது வந்து ரொம்ப வர்ஷமாகவே அந்த அங்கே வந்து ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு வந்து போணும் அது வந்து என் பார்ட்னரோட போகணுன்னு ரொம்பவும் ஆசை அங்கே பார்த்திங்கனா அது போகிற வழி எல்லாமே பார்த்திங்கனா ரொம்ப ஒரு அட்வென்ச்சரிங் லைஃப்பாக வந்து இருக்கும் ஒரு ஃபுல்லாவே பார்த்திங்கனா அங்கே பனி பொழிகிறதாகட்டும் அங்கே குளிர் அதிகமாக இருக்கிறதாகட்டும் அங்கே இருக்கிற ஒரு டெம்பரேச்சரு க்ளைமேட் எல்லாமே பார்த்திங்கனா ரொம்பவே வந்து நம்ம அது ஒரு எதிர்கொள்கிற விஷியமாக வந்து இருக்கும் சொல்லலாம் அங்கே அந்த அங்க போகிறதெல்லாமே ட்ரெக்கிங்கு அந்த போகிற வழியெல்லாமே பார்த்திங்கனா ரொம்பவுமே வந்து பாதைகள் பாதையெல்லாம் எப்படி இருக்கும்னால் ரொம்பவுமே ஒரு இதாக இருக்கும்